ஹலோ ஹலோ மொபைல் ஷோரூமா போக்கோ ஃபோன் போக்கோ ஃபோன் வாங்கணும் போக்கோ எம்சிக்ஸு எவ்வளோ ரேட்டு வரும் ஆ இதோ நான் ஒர் ஃபோனு வாங்கினேன் அந்த ஃபோன் சரியில்லை எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாமா இந்த மொபைல் மோட்டோ

ஆ எக்ஸ்டூ தான் ஆ இதில் அதுதான் நல்லாயிருக்கு ஆனால் சென்டரில் ஒரு கோடு இருக்குது ஸ்பீக்கர் ஒழுங்கா கேட்கல ஆ

இதோ இந்த ஃபோனு இது கேமரா நல்லா சரியாக சரியாக தெரில ஆ ம் சரி ஃபோ அது போக்கோ எப்படி எவ்வளோ பெருசு இருக்கும்

சே கேமரா குவாலிட்டி வேணும் முக்கியமாக ஆ அது என்ன ஃபோனு ஆ எப்படி ஸ்பீக்கர்லாம் நல்லா கேட்குமா ஃபிங்கர் பிரிண்ட்டு ஆ தோ என் பசங்க கே இது கேம் வெளாட அடிக்கடி கேம் எடுத்துடுவானுங்க கேமிங் ஃபோனாக வேணும்

ஆ எல்லாமே படம் படம்லாம் பார்க்கற மாதிரி தான் இருக்கணும் நல்லா பெருசாக தெரியணும்

வேறே எதுனால் ஃபோனு கம்மி ரேட்டில் நல்ல கேமிங் ஃபோனாக விவோவா அது எப்படி ஆ அது ரேட்டு கம்மியாகலாம் எந்த ஃபோனும் வராதா

ஆ சரி கடை எங்கே இருக்குது கேமிங் ஃபோனாக பார்த்து தாங்க ஆ அண்ணே எங்கே இருக்குது கடை ஆ கடை நம்பர்

ஆ பேரு ஆ சரிண்ணா நாளைக்கே வரேண்ணா ஆமாம்